எனக்கு வந்து பள்ளியில படிக்கும்போது நான் ஸ்கூல் படிக்கும்போது ஃபிஃப்த்து வரைக்கும் எனக்கு மேக்ஸுங்கிற ஒரு சப்ஜெக்ட் பிடிக்கவே பிடிக்காது நான் சிக்த்து செவன்த்து இந்த மாதிரி போன பிறகு அப்போ கூட எனக்கு மேக்ஸ் அந்த அளவுக்கு பிடிக்கல ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஏன்னா எயித்தில் வந்து நடத்துனது ஒரு டீச்சரு டீச்சரு வந்து சூப்பராக இருப்பாங்க அவங்க கிளாஸுகாகவே மற்ற நான் எந்த கிளாஸுமே போக மாட்டேன் அங்கே டீச்சர் சூப்பராக இருந்தனாலையே நான் மேக்ஸு மட்டும் மிஸ் பண்ணாம பேயிவிடுவேன் மற்ற எல்லா கிளாஸு மட்டும் கட் அடிச்சா கூட மேக்ஸ் மட்டும் கட் அடிக்க மாட்டேன் நான் எயித்து படிக்கும்போது அந்த டீச்சர் இருந்தாங்க அவங்க பேர் வள்ளி அந்த டீச்சர் வந்து அவ்வளோ சூப்பராக மேக்ஸ் எடுப்பாங்க அந்த மேக்ஸ் வந்து எங்களுக்கு வந்து புரியலனாலுமே அந்த டீச்சருக்காகவே நான் போய் அந்த வந்து எப்படியாச்சு கற்றுக்கணுன் நினப்பேன் டீச்சர்கிட்ட வந்து ஒரு நல்ல பேர் எடுக்கணுன்னு நினப்பேன் அதனால தான் மேக்ஸு சப்ஜெக்ட் வந்து எனக்கு அந்த ந எயித்தில் எனக்கு பிடிக்க ஆரமிச்சிது எயித்தில் பிடிக்க ஆரமிச்சிது இந்த மேக்ஸ் சப்ஜெக்ட்டை நான் விடவே இல்லை அதுக்கு வரைக்கும் அப்புறோம் வந்து நான் நைன்த்து வந்து எயித்து வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சேன் அப்புறோம் வந்து நைன்த்து வந்து பெரிய ஸ்கூல் போயிட்டேன் நைன்த்துலந்து டுவல்த்து வரைக்கும் அந்த ஸ்கூலில் அந்த ஸ்கூலில் வந்து நைன்த்து போனொன்ன ஆஹாஹா அந்த டீச்சரை வந்து மிஸ் பண்ணிட்டு போறோமேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்புறோம் மேக்ஸும் அந்த டீச்சர் வந்து நல்லா நடத்துவாங்க அவங்க நடத்துனது இன்னும் புரியும் புரியாதவங்களுக்கு கூட நல்லா புரியும் எயித்தில் வந்து மேக்ஸில் நிறைய அவங்க சொல்லிக் கொடுத்துருக்காங்க எனக்கு அதுக்கப்புறோம் நான் நைன்த்து போனொன்னே நைன்த்து வந்து மேக்ஸுக்கு வந்து ஒரு சாரு அந்த சாரு வந்து நடத்தின மேக்ஸை பார்த்துட்டு அந்த மேம் தான் எனக்கு பிடிச்சி இருந்துச்சு எயித்து வரைக்குமே அதுக்கப்புறோம் அந்த சாரை பிடிக்க ஆரமிசிட்டு ஏன்னா அந்த சாரு வந்து அவ்வளோ சூப்பர் டைப்பு அந்த சாரு வந்து பசங்களுக்கு வந்து நிறைய பண்ணுவார் அதனாலையே அந்த சாரை ரொம்ப பிடிக்கும் மற்ற கிளாஸை கட் அடிச்சா கூட இந்த நான் நைன்த்து நைன்த்தில் வந்து அந்த மேக்ஸ் கிளாஸை நான் கட் அடிச்சதே கிடையாது சூப்பர் சாரு அவரு வந்து ஒவ்வொரு பசங்களுக்கும் பார்த்து பார்த்து பண்ணுவார் பொண்ணுங்கள்கிட்ட வந்து அந்த அளவுக்கு பேசமாட்டார் இருந்தாலுமே அவரு சூப்பர் டைப்பு அந்த வ சாரு பேர் வந்து ஹரிகிருஷ்ணன் அவரு வந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்டில் உள்ள சிக்கல் ஸ்கூலில் தான் மேக்ஸு வாத்தியாராக வேலை பார்த்துட்ருக்காரு அவரு அந்த சாரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அவருக்கும் தெரியும் எனக்கு ஒரு வாட்டி உடம் சர்லன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நிறைய பண்ணிருக்கார் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நிறைய இந்தமாரிலாம் ஒர்க் எல்லாம் பண்ணிக் கொடுத்துட்டு போயிருக்கார் நிறைய விஷயோம் பண்ணிருக்கார் அந்தனாலே அந்த சாரை வந்து எல்லாருக்குமே தனிப்பட்ட விஷயத்துலே அந்த சாரை நிறைய பேருக்கு பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் அதனால தான் மேக்ஸுங்கிற வந்து எனக்கு ஒரு அந்த சப்ஜெக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரமிச்சிது ஏன்னா மற்ற சப்ஜெக்ட் எடுக்கறவங்களும் இதேமாரி பண்ணி இருந்தாங்கன்னா எனக்கு அந்த சப்ஜெக்ட்டும் பிடிச்சி இருந்து இருக்கும் ஆ எதனாலன்னா ஏ அவங்க வந்து தான் அவங்க மாணவனையும் புரிஞ்சி இருந்து இருந்தாங்கன்னா அவங்க வந்து அவ அதை வந்து சொல்லிக் கொடுக்குணுமேன் நினச்சதே தவிர அந்த மாணவருக்கு பிடிச்சிருக்கா இந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கா அதை பற்றி அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க அதனால சொல்லிட்டு தான் அந்த சப்ஜெக்ட் வந்து அதிகமாக யாருக்கும் பிடிச்சிருக்க மாட்டுது இந்த சாரு வந்து எப்படின்னா இவங்க வந்து இவனுக்கு பிடி புரியுதோ புரியிற வரைக்கும் உக்காந்து சொல்லிக் கொடுத்துட்டு தான் போவார் கோச்சிங் கிளாஸுன்னு ஒன்று வச்சாருன்னா அவரு அஞ்சு மணிக்கு வரையும் கோச்சிங் கிளாஸ் இருக்கும் டைத்துல அந்த அஞ்சு மணி வரைக்கும் கோச்சிங் கிளாஸ் உக்காந்து சொல்லிக் கொடுப்பாரு முடிஞ்ச அளவுக்கு ஓ பக்கத்துல உக்காந்து சொல்லிக் கொடுப்பாரு அந்த அளவுக்கு அவரு வந்து பொறுமையாக இருப்பார் திட்ட மாட்டார் திட்டுவார்ன்னா எப்படி திட்டுவார்ன்னா எக்ஸாம் டைம்மில் இந்த மாதிரி டைம்ல எல்லாம் திட்டுவார் படிக்கிலன்னு சொல்லிட்டு மற்ற டைம்மில் திட்ட மாட்டார் பசங்களை வந்து புரிஞ்சிப்பார் நல்லா புரிஞ்சிப்பார் இதனாலையே அந்த சாரை வந்து எனக்கு எங்கள் கிளாஸில் உள்ள எல்லா பசங்களுக்குமே பிடிக்கும் அந்த சாரு வந்து எல்லா பசங்களையும் பிடிக்குமோ இல்லையோ தனிப்பட்ட விஷயத்துல எனக்கு பிடிக்கும் அந்த சார் ரொம்ப நான் எயித்தில் மேக்ஸ் டீச்சர் மேக்ஸ் பொண்ணுங்கர்னால் நீங்கள் பிடிச்சிதுனு சொல்லிருக்கலாம் சொல்லுறேன் ஆனால் பொண்ணுங்கிறனால இல்லை அவோ அவங்க வந்து மேக்ஸ் மேம் தான் இருந்தாலுமே அந்த மேமை விட எனக்கு இந்த சாரை ரொம்ப பிடிச்சிருந்ச்சு ஏன்னா அந்த சார் நடத்தின விதம் அப்படி ஒரு உக்காந்து சொல்லிக் கொடுக்கறது யார் சொல்லிக் கொடுப்பா மற்ற எந்த சப்ஜெக்ட்டுமே அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கமாட்டாங்க அதனால மற்ற இங்கிலீஷ் ம ஃபி ஃபிஸிக்ஸு கெமிஸ்ட்ரி அதான் நிறைய இருந்துச்சு இருந்தாலுமே மேக்ஸ் எனக்கு வந்து நைன்த்தில் வந்து ரொம்ப புரிஞ்சிது நைன்த்து முடிஷ்ட்டு அப்புறோம் டென்த்து போன டென்த்துக்கு போனப்போ நான் இதே தான் நினச்சேன் அந்த சாரு எனக்கு மறுபடியும் டென்த்துக்கு எடுக்க வந்தா சூப்பராக இருக்குன்னு நினச்சேன் டென்த்துக்கு நன நினச்ச மாதிரியே அதே சாரு வந்தார் டென்த்தில் வந்து கொஸ்ஷின் எல்லாம் டஃப்ஃபு பப்ளிக் எக்ஸாம்மில் கொஸ்ஷின் எல்லாம் டஃப்பு எப்படியோ ஒரு ஹண்ட்ரெடுக்கு ஃபிஃப்டி எடுத்தா போதுன்னுருந்தேன் ஆனால் நான் வந்து சிக்ட்டி நைன் எடுத்தேன் அந்த சாரு வந்து சொனார் நீ படிச்சதை கரெக்டாக எழுதுடா போதுன்டா நீ போட்டு மேக்ஸ் நல்லா போட்டு பார்றா சூப்பராக போடுறடா நீ அப்பில்லாம் சொல்லி எல்லாம் எங்களை எங்கிரேஜ் பண்ணார் நல்லா அதனாலையே மேக்ஸ் வந்து இன்னும் பிடிக்க ஆரமிச்சிட்டு மேக்ஸை வந்து நான் விடவே இல்லை அதுக்கப்புறோம் மேக்ஸ் எனக்கு வந்து ஆனால் ஒரு கட்டத்தில் பிடிக்காம போயிவிட்டு எதனால் நான் சொல்லுறேன் அந்தக்கப்புறோம் வந்து சாரு வந்து ரொம்ப சூப்பர் டைப்புங்கிறனாலையே எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்க ஆரமிச்சிவிட்டு அவரு நடத்தின அவரு கிளாஸை நான் கட் அடிச்சு சார் கிளாஸை நான் மொத்தமாக கட் அடிச்சிட்டுருப்போம் ஸ்டார்டிங்ல எல்லாம் அதுக்கப்புறோம் சாரை பற்றி தெரிஞ்சிது சாரை வந்து புடிச்சிது அதுக்கப்புறோம் கிளாஸை கட் அடிக்கிறதே கிடையாது மேக்ஸியும் கட் மேக்ஸியும் கட் பண்ணுறது கிடையாது மற்ற எல்லா சப்ஜெக்ட்டியும் கட் பண்ணாலுமே நான் மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொடுக்க ஆரமிஷ்ட்டேன் மேக்ஸில் வந்து டென்த்தில் வந்து அரோ சிக்ட்டி நைன் மார்க் எடுத்தேன் அதுக்கப்புறோம் வந்து வந்து இந்த சாரை வந்து விட்டுற கூடாது லவல்த்து வர்ணும்னு நினச்சேன் ஆனால் லெவல்த்து இந்த சாரு எடுக்க மாட்டாங்க டென்த்து வரைக்கும் தான் எடுப்பாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க நான் கேட்டு பார்த்தேன் பிரின்ஸ்பல்கிட்ட கூட கேட்டேன் சார் இந்த மாதிரி இந்த சார் வந்து லெவல்த்து டுவல்த்து எடுத்தா நல்லா இருக்கும் எங்கள் எங்கள் படிப்புக்கு வந்து இன்னும் நல்லாருக்குன்னு சொல்லிட்டு நான் பிரின்ஸ்பல் சார்கிட்ட கூட கேட்டு பார்த்தேன் அந்த அளவுக்கு நான் கேட்டுமே அவங்க வந்து ஒன்றும் பண்ணலை நீங்கள் தனிப்பட்ட விஷயமா கேட்கறீங்க அதெலாம் வந்து அந்த சார் வர முடியாது ஏன்னா அவரு டென்த்து வரைக்கும் தான் அவரு எடுப்பார் லெவல்த்து டுவல்த்துக்கு வேறு ஒருத்தவங்க தான் இதுக்காக வச்சிருப்போம் அப்படின் சொல்லிட்டு சொல்லிவிட்டாங்க நான் சார்கிட்ட கெஞ்சுனன் சார் வாங்க சார் வாங்க சார்ன்னு சொல்லிட்டு அவரு அது வந்து நான் நான் நான் கேட்டு பார்த்துட்டேன்டா ஆனால் அவங்க வந்து லெவல்த்து டுவல்த்துக்கு வந்து என்னையை விட மாட்டாங்க ஏன்னா நான் டென்த்து வரைக்கும் தான் எடுக்கணுன்னு சொல்லி அவங்க மிஸ்ட்டே சொல்லிவிட்டாங்க அப்படின் சொல்லி சொல்லிட்டுருந்தாரு அப்படி இருந்துமே டுவல்த்து போனதும் டுவல்த்தில் வந்து ஒரு மேக்ஸ் மேமு மேக்ஸ் மேம்னா எப்பிடின்னா அவங்க பேர் கூட நான் மறந்துவிட்டேன் எனக்கு ஆனால் வந்து நல்லா தான் நடத்துனாங்க நடத்தியும் எங்களுக்கு ஒன்றுமே புர்யல இந்த சாரை மிஸ் பண்ணிடோன் சொல்லிட்டு இந்த சார் எங்களுக்கு வந்தா இன்னும் நல்லா இருந்துருக்கும் சொல்லிட்டு சொல்லியே இந்த மேக்ஸு எனக்கு அதுக்கப்புறோம் பிடிக்காமலே போயிவிட்டு இந்த மேக்ஸு வந்து அந்த சாரு எடுத்துருந்தாங்கன்னா நான் இன்னும் மேக்ஸு மேக்ஸில் வந்து ரொம்ப வ டேலண்டாக இருந்து இருப்பேன் அந்த சாரு இல்லாதனால் அதுக்கப்புறோம் நான் மேக்ஸில் வந்து ரொம்ப கம்மியாக பிலோ மார்க் எடுத்தேன் ஜெஸ்ட்டு பாஸ்ஸுக்கும் அப்படின்னா ஃபா தேர்ட்டி ஃபை மார்க்கு தான் பாஸுன்னா ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ இந்த மாதிரி எடுத்தேன் நான் டென்த்தில் சிக்ஸ்ட்டி நைன் எடுத்தேன் அப்படியே லோவாயிட்டு மார்க்கு ஏன்னா அந்த சாரு வந்து அவ்வளோ அன்பாக நடந்துக்கிட்டும் அவ்வளோ இதாக நடந்துக்கிட்டும் அவரு நடத்துனார் பொண்ணுங்கக்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்க மாட்டார் அந்த சாரு பசங்கக்கிட்ட நடந்துக்கிறனால தான் சாரை ரொம்ப பிடிக்கும் இந்த பொண்ணுகக்கிட்ட வந்து அந்த அளவுக்கு அவரு பேசிக்க கூட மாட்டார் பொண்ணுங்களை வந்து அடிக்க கூட மாட்டார் அவரு சில பேர் அடிக்காத சார் எல்லாம் பொண்ணுங்களை அடிக்காத சார் எல்லாம் எங்களுக்கு பிடிக்கியே பிடிக்காது சில சார் எல்லாம் ஆனால் இவரு அடிக்கியே மாட்டார் இந்த சாரை வந்து எங்கள் பசங்க எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா இவரு வந்து பொண்ணுங்களை அடிக்கியும் மாட்டார் பொண்ணுங்கள்கிட்ட அவ்வளோதா பேசிக்கியும் மாட்டார் மற்ற சார் எல்லாம் பொண்ணுங்கள்கிட்ட கூட வழியுவார் இந்த சார் யார்கிட்டியும் பேசவே மாட்டார் அதனால வந்து இந்த சார் ரொம்ப பிடிக்கும் எங்கள் கிளாஸில் எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா லெவல்த்து டுவல்த்து போனாலும் லெவல்த்துக்கும் அதே மேம் தான் டுவல்த்துக்கும் அதே மேம் தான் டீச்சர் வந்து எப்பின்னா நடத்துவாங்க நல்லா நடத்துவாங்க நான் குற சொல்லலை டீச்சர் சூப்பராக நடத்துவாங்க டீச்சர் சூப்பராக நடத்தியுமே எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த மேக்ஸ் சப்ஜெக்ட் வந்து பிடிக்கில நிறைய பேருக்கு பொண்ணுங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிச்சி இருந்துச்சி தவிர அந்த டைம்மில் யாருக்கு யாருக்கு எல்லாம் பிடிக்காம இருந்துச்சோ மேக்ஸ் டைம்மு மேக்ஸ் சப்ஜெக்ட்டு அந்த டைம்மில் வந்து அவங்களுக்கு பிடிச்சிந்ச்சு ஆனால் எங்களுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் மேக்ஸ் சப்ஜெக்ட்டு அதுக்கப்புறோம் எனக்கு பிடிக்காமலே போயிவிட்டு இவரு பேர் ஹரிகிருஷ்ணன் சாரு இந்த சார் கிட்ட போய் நான் கேட்டேன் சார் இந்த மாதிரி நீங்கள் வர மாட்டிங்களா சார் மேக்ஸு வந்து எங்களுக்கு பிடிக்கியே மாட்டு சார் அந்த மேம் நடத்திகிட்டு சுத்தமாக சரி இல்லை சார் நல்லா நடத்துனாலுமே எனக்கு எதுவும் புரிய மாட்டுத் சார் நீங்கள் வருவீங்களா சார் சொல்லி கேட்கறோம் அவரு அவகிட்ட கேட்டதுக்குமே அவரு நான் டென்த்து வரைக்கும் தான் தம்பி எடுப்பேன் லெவல்த்து டுவல்த்து என்னால் எடுக்க முடியாது நான் வந்து டென்த்து டூ வரைக்கும் நான் எயித்து டூ நை டென்த்து வரைக்கும் தான் எடுப்பேன் நான் வந்து உனக்கு ரெண்டு வர்ஷம் எடுத்த உடனே அதே நான் பெருமையாக நினைக்கிறேன் நீ வந்து என்னையை கூப்பிடம்போது எனக்கு எவ்வளோ சந்தோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருந்தார் நல்லா பேசிகிட்டுருந்தோம் அப்புறோம் வந்து டுவல்த்து முடிஷ்ட்டேன் டுவல்த்து பாஸாகி வெளில போயிட்டேன் அப்புறோம் வந்து அந்த சாரை வந்து எப்போ பார்த்தாலுமே சாரு வந்து சூப்பராக பேசுவாரு நல்லா இருப்பார் நல்லா இருக்கியாப்பா என்னானான்னு என்ன பண்ணுற படிச்சிகிட்டுருக்கியா என்ன எல்லாமே கேப்பார் சூப்பர் சார் நான் மற்ற எந்த சார்கிட்டியுமே பேச மாட்டேன் எந்த சார்கிட்ட பேசுனாலும் அவ்வளோதா மரியாதையே கொடுக்க மாட்டேன் பார்த்தா கூட ஒரு விஷ் கூட பண்ண மாட்டேன் வணக்கன் சொல்லிட்டு விஷ் கூட பண்ண மாட்டேன் இந்த சாரு எங்கே பார்த்தனாலும் நான் வண்டியில போனா கூட நிறுத்தி பேசிவிட்டு போவேன் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சாரை பிடிக்கும் அந்த அளவுக்கு சூப்பர் டைப் இந்த சாரு அவரு இவருக்கு வந்து எப்பின்னா இவரு வந்து ஒரு சூப்பர் டைப் சாரு இவரை வந்து நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கும் பிடிக்கும் அந்த மாதிரி சாரு இவரு மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கறதில் இவர் வந்து ஒரு கில்லாடி மேக்ஸு சூப்பராக போடுவார் அவரு வச்சிருக்க சாக்பீஸ் தான் சூப்பராக இருக்கும் அஸ்ப்ஸரா சாக்ஸ்பீஸுன்னு ஒரு சாக்பீஸ் வச்சிருப்பாரு அது வந்து ஒரு டிப்பு பென்சில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வச்சிருப்பாரு சாக்பீஸை அந்த சாக்பீஸ் வந்து இத்தனைக்கும் அவரு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாகவே மாறி உக்காந்து எங்களை வந்து அவரை மாதிரி நடிக்க சொல்லுவார் நான் எப்புர்றா பண்ணுறேன் அந்த மாதிரி என்னையை மாதிரி நீ பண்ணி காட்டுறான் சொல்லி நடிக்க சொல்லுவார் இன்னும் மோட்டிவேட்சன் பண்ணுவார் எங்களை ஒரு விஷயத்துல மோட்டிவேஷன் பண்ணும்போது எங்களுக்கு வந்து அது பிடிக்கவும் செய்யும் அதனால அந்த சாரை பிடிக்கும் அவரு மோட்டிவேஷன் பண்ணுவார் எங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துகிட்டே இருப்பார் மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருக்கனால நல்லா இருக்கும் அந்த சாரோட சாக்பீஸை வச்சி நான் அவரை மாதிரியே பண்ணி காம்மிச்சிருக்கேன் அவரும் சிரிச்சிருக்கார் இதெம்லாம் இதில் வந்து நான் வந்து இ டென்த்தில் பண்ண நைன்த்தில் அவரு எங்களுக்கு வந்தார் நைன்த்தில் அந்த அளவுக்கு அவரு வந்து பழக்கம் கிடையாது ஆனால் இருந்தாலுமே எங்களுக்கு பிடிக்கும் டென்த்தில் பண்ண இந்த விஷயோம் வந்து டென்த்தில் வந்து அவரு வந்து சூப்பர் சாரு அதனால வந்து ஆ எங்களுக்கு பிடிச்சிந்தனால நாங்கள் இதை பண்ணோம் அவரு பேரு ஹரிகிருஷ்ணன் அவர் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்டில் உள்ள சிக்கலில் வந்து டென்த்தில் வந்து எடுத்துட்ருக்கார் இப்போவும் எடுக்குறாரா என்னான்னு தெர்யல இப்போ வந்து அந்த அளவுக்கு டச்சில் இல்லை ஆனால் இருந்தாலுமே அவரு எடுத்துட்டுருந்தா சூப்பராக எடுத்து இருப்பார்